ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம்ங்க புக் ஸ்டோர் தான் சொல்லுங்க ஆ சரிங்க சொல்லுங்க என்ன புக்கு தேவைப்படுது

ம் சரிங்க அப்படிங்களா சரிங்க சரி எல்லா புக்குமே இருக்குதுங்க நீங்கள் வந்து நேரடியாக வந்து வாங்குகிறீங்களா என்ன பண்ணுறீங்க இது ரேட்டெல்லாம் வந்து நார்மலாக எல்லா புக்குக்கும் இருக்கிற ரேட்டு தாங்க ஆ ஆ அப்புறம் என்னென்ன புக்கு வேணும்ன்னு சொன்னீங்கன்னால் நான் எழுதி வச்சிக்கிறேன் ஒரு நிமிஷம் பொறுமையாக சொல்லுங்கள் இருங்கள் ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்கள் ஆ

ஆ ஆ ஆ சரிங்க அப்புறம் ஆ சரிங்க ஓ சரிங்க ம் சரிங்க அப்படிங்களா சரிங்க ஓகேங்க சரி அப்படிங்களா சரிங்க சரி எல்லா புக்கும் இருக்குது ஆ நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்குகிறீங்களா இல்லை நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி டெலிவரி பண்ண பண்ணுறதுங்களா இங்கே நாங்கள் டோர் டெலிவரியும் பண்ணுறோம் ஆ சரி அனுப்பிடுறோங்க

ஆ அனுப்பிடலாம்ங்க அப்படினா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண பேமெண்ட் பேமெண்ட் கொடுக்குறீங்களா

சரி ஓகேங்க சரி ஓகே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம்ங்க ஆ சரி ஓகே தேங்க்யூங்க ஆ அனுப்பிடுங்க அனுப்பினாதான் நாங்கள் டோர் டெலிவரி பண்ண முடியும் உங்கள் அட்ரெஸ் அனுப்பி அனுப்புங்கள் அப்புறம் அனுப்பிடுறேன் ஆ சரி சொல்லுங்கள் ஆ சரிங்க

சரி ஓகேங்க சரி சரி ஓகேங்க அனுப்பிடுறோம் ஓகே தேங்க்யூங்க ஆ